பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து அஞ்சு இருபத்தி மூணு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து பதிமூணு பதினாறு ஆறு ரெண்டாயிரத்து ஏழு பத்து எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூணு